ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஓ நீங்களாக உங்கள் பேயரு சார் ஓகே எப்போ சார் கொடுத்துருந்தீங்க ஓகேங்க சார் டெலிவரி டேட் என்றைக்கி சார் போட்டுக் கொடுத்துருக்கோம் ஓகேங்க சார் அப்போ ரெடியாக தான் சார் இருக்கும் வந்து வாங்கிக்கலாம் சார் நீங்கள் இன்றைக்கி வரல சார் கடை கொஞ்சம் ஆனால் இப்போதிக்கு நாங்கள் வந்து லன்ச் டைம் போயிருக்கோம் சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னால் தான் சார் இதுவாவும் டூ தேட்டிக்கு மேலே வந்தீங்கன்னா கடை ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்போம் சார் இப்போ லன்ச் டைம் சார் ஒன் டு டூ தேட்டி நாங்கள் வந்து ச லன்ச் டைம் சார் அதனால் ஷாப்ஸ் வந்து க்ளோஸில் இருக்கும் ஸோ நீங்கள் டூ தேட்டிக்கு மேலே வர முடியுமா சார் உங்களுக்கு அவைலபிளிட்டி இருக்குங்களா இல்லை சார் டூ தேட்டிக்கு மேலேன்னா நாங்கள் ஷாப் ஓப்பனில் தான் சார் இருக்கும் நைட் எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் ஷாப் ஓப்பனில் இருக்கும் சார் அதுக்கு மேலே லேட்டாக வந்துச்சுன்னா முடியாதுங்க சார் எட்டு மணியோடய நாங்கள் எட்டு மணியோடய க்ளோஸ் பண்ணிருவோம் ஆ ஓகேங்க சார் வேறு எதுவும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க சார் ஸ்டிச் பண்ணுறது நாங்களே பண்ணி தர்றோம் சார் பட்ஜெட்லியாக ஓகேங்க சார் கொழந்தைகளுக்கு தான் நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோங்க சார் லேடீஸ் எல்லோருக்குமே லேடீஸுக்குலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்டே பண்ணுறோம் சார் கிட்ஸுக்குலாம் செவன் ஹண்ட்ரட்டே போதுங்க சார் அது வந்து டிப்பண்டன்ஸியை பொறுத்து மாறுது சார் ஒவ்வொன்று ரேட்டும் அவங்களுடைய எப்படி அவங்க டிப்பன் அதாவது எப்படி கேட்குறீங்களோ அதைப் பொறுத்து மாறுதுங்க சார் ரேட்டு ஆனால் சில்ட்ரன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒரு ஃபே டௌசர் சட்டைக்கி வந்து செவன் ஹண்ட்ரட் வா இதுப் பண்ணிட்டுருக்கோம் சார் இப்போதைக்கு நீங்கள் அப்புறம் இல்லை டிஃபரண்ட்டாக ஸ்டைல்யூவாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்ல நாங்கள் வந்து கொஞ்சம் சார்ஜு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் சார் ஏன்னால் அதோடய ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் இது உண்டு சார் அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு எம்ப்ராய்டிங் மாதிரி போடணும் அதில் டிசைனிங் பூ அது கொஞ்சம் ட டைமும் ஆகும் சார் அது மாதிரி காஸ்ட்டும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகும் சார் ஏன்னால் அதில் கொஞ்சம் ஆரி ஒர்க் நிறையா இருக்கிறனால